நான் யோகா பயிற்சி செய்யும் போது புத்துணர்ச்சியாக தான் இருக்கேன் ஏன்னால் நான் வந்து என்னுடைய உடம்பும் என் மனசும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது பேசாத என்பான் நல்ல அன்ன நோய்களுக்கும் மூ மூச்சு பயற்சி எடுத்துக்கலாம் அது வந்து ர ந வீசிங்க்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த தைராய்டுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆசனம் இருக்குது அதை வந்து பயன்படுத்தி செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல மன அமைதி கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் நான் செஞ்சு நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன்